சுடுதண்ணி வெச்சி குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக நான் பனங்கற்கண்டு போட்டு சுட வெச்சு கொடுப்பேன் சு துளசி போடுவோம் மஞ்சள் தூள் போட்டு சுட வெச்சு கொடுப்பேன் மிளகு போட்டு சுட வெச்சுத் தருவோம் ஸோ இந்த மாதிரி சில வைத்தியங்கள் எல்லாம் நான் செய்வேன் சுடு தண்ணி குழந்தைக்கி பாதுகாப்பாக பார்த்து குடுப்பேன் சளி பிடிக்காத அளவுக்கு இந்த வறட்டு ஜுரம் வராத அளவுக்கு பாதுகாப்பாக